கிராமங்களில் கோவில் திருவிழா என்றால் மக்கள் விரும்புவது நடனத்தை தான் நட நடனம் இல்லாவிட்டால் அந்த திருவிழாவில் கலகலப்பு இருக்காது அதனால் அதை ரசித்து மக்கள் வேக வேகமாக வேலைகளை முடித்துவிட்டு நடனம் பார்க்க அவசியம் போய் விடுவார்கள் இதை சந்தோஷமாக பார்க்கவும் செய்வாங்க